ஆ ஹலோ ட்ரைவிங் ஸ்கூலா மேம் நந்தினி ட்ரைவிங் ஸ்கூலா எ எஸ் மேம் எஸ் மேம் மேம் எனக்கு கொஞ்சம் ஃபோர் வீலர் கற்றுக்கணும் ரொம்ப நாளாக ஆசை அதான் உங்கக்கிட்ட அவங்ககிட்ட நான் வெளியே விசாரிச்ச வரைக்கும் உங்களோடய ட்ரைவிங் ஸ்கூல் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க நான் எனக்கு எப்போது டைம் நீங்கள் ஷெட்யூல் பண்ணீங்கன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் மேம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி சொல்கிறீங்களா எப்படி பண்ணலான்னு ஓகே மேம் ஆ ஓகே மேம்

ஆ ஓகே ஓகே ஓகே மேம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் மேம் ரொம்ப டெப்தால்லாம் தெரியாது கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுந்தான் தெரியும் மேம் இருந்தாலும் நீங்கள் சொல்லிக்கோ சொல்லித்தாங்க மேம் நான் அதை இது பண்ணிக்கிறேன் அன்டர்ஸ்டேண்ட் பண்ணிக்கிறேன்

ஓகே மேம் ஆ ஓகே ஓகே ஓகே மேம் ஆ ஓகே மேம்

எஸ் மேம் ம் ஓகே ஓகே மேம் மேம் நாளைக்கே ஜாயின் பண்ணிக்கலாமா மேம் எப்படி அவைலபுளாட்டா ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம் நாளைக்கு நான் ஜாயின் பண்ணி நன்றி மேம்